மாறி வரும் தொழில்நுட்பத்துக்காயணைங்க முன்னே நான் வெச்சுருந்தது வந்து டச் செல் தான் வெச்சுருந் ச சாதா செல் வெச்சுருந்தேன் அது வந்து சாதா செல்லு வந்து பட்டன் செல்லுனால் ஃபோன் பண்ணுறது எப்படிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சு வெச்சுருந்தோம் அப்புறம் எனக்கு டச் செல்லு பசங்கள் வாங்கி கொடுத்தானுங்க அதன் மூலயமா எப்புடிடா கற்றுக்கறது அப்படின்னு சொல்லி நான் அவங்கிட்டே டச் செல்லே வாங்க மாட்டேன்ட்டிருந்தேன் எம்மா நான் சொல்லி தரேன்னு அப்படின்னு சொல்லி அவனுங்க வாங்கி எப்படி கற்றுக்கறது யார்கிட்ட எப்படி பேசணும் சமையல் குறிப்பு எப்படி எடுக்கிறது மா மற்றபடி எம்பிராய்டிங்கு தையல் பற்றி கோலம் போடுறது இந்த நாடகம் பார்க்கறது மற்றபடி படம் பார்க்கறது இது எல்லாமே கணக்கு போடுறது கால்குலேட்ரு போடுறது இது எல்லாமே டச் செல்லில் சொல்லி கொடுத்தானுங்க அதன் மூலயமா மகளிர் குழு மூலயமா இலவசமாகவே கம்ப்யூட்டரு சொல்லி தரேன்னு சொன்னாங்க நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுருக்கேன் கம்ப்யூட்டரு கற்றுக்கிறத்துக்காக போனோம் அங்கே வந்து இப்படி இப்படி கம்ப்யூட்டரு பட்டன் அழுத்துறத பற்றி சொல்லி கொடுத்தாங்க அது ஒரளவுக்கு கொஞ்சம் ஓ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அதனால் இப்போ கம்ப்யூட்டரு மொபைலெல்லாம் இருக்கிறனால எல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்குது ப